விலங்குப் பொருள்களை அது அதைக் கட் பண்ணியதுக்கப்பறம் அதுலேருந்து உள்ளே அதனுடைய ப்ளெட் எல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா சால்ட்டை வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணி அதை வந்து காய வச்சி எந்த விதமான பேக்டீரியா அந்த மாதிரி ஃபங்கஸ் அது மாதிரி அட்டேக் ஆகாத அளவுக்கு அதை சால்ட்டை போட்டு பேக் பண்ணி வெயிலில் காய வச்சி அதுக்கப்புறம் அதை வந்து பேக் பண்ணி வச்சிக்கிட்டோன்னா எப்போ வேண்ணால் நம்ம எடுத்து அதை வந்து உணவாகப் பயன்படுத்தலாம் அது வந்து மீன்னெல்லாம் எடுத்து அதை கட் பண்ணி அதை குடலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக அந்த டேர்ட்டெல்லாம் இல்லாமல் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் அதில் சால்ட்டை பேக் பண்ணி அதை வந்து சேண்டுக்கு அடியில் போட்டு கவர் பண்ணி மண்ணு கிண்ணுப்படாமல் அப்படி பக்குவமாக பேக் பண்ணி வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து காய வச்சி இதை ப உணவாக வந்து எப்போ வேண்ணால் பயன்படுத்தலாம் அதே மாதிரி தான் நான் ஆடு இந்த மாதிரி கொஞ்சம் கறி வந்து எக்ஸஸாக போயிடுச்சு டிஸ்போஸ் பண்ண முடியலன்னாலும் அதை என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூளு எதுக்குன்னா அந்த பேக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாம ஆன்டிபயாட்டிக் மாதிரி அதலாம் போட்டு த நல்ல வெயிலில் காய வச்சி தொடர்ந்து ந ஒரு வாரம் காய வச்சிட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சிக்கிறோம் அப்புறம் தேவையான நேரத்தில் அதை வந்து பயன்படுத்துகிறோம் இது பதப்படுத்துகிற முறையில் ஒன்று அடுத்தது இப்போ ஒரு விலங்கை வந்து உணவாக பயன்படுத்தும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க போயிட்டு ஒரு ஆடு வளர்க்குறவங்கள்ட்டயோ ஆடு வளர்க்குறவங்கள்ட்ட போயிட்டு அந்த ஆடுனோட கன்டிஷனைப் பார்த்துட்டு என்ன ரேட்டுன்னு பேசி அந்த விலையக் கொடுத்து என்ன இந்த ஆட்டை எடுத்துகிட்டுப் போகிறேங்க போனதுக்கப்புறம் அங்கே போயி அதுக்கு தேவையான உண உணவுலாம் கொடுத்து வச்சி அடுத்த நாளு தேவையான நேரத்தில் அந்த ஆடு எத்தனை கிலோ வரும் அப்படின்னு கணக்கு பண்ணி அந்த ஆட்டை கொண்டு போயி என்ன பண்ணுறாங்க கட் பண்ணி அதில் உள்ள ப்ளெட் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துர்றாங்க ப்ளெட்டை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய தோலை வந்து அதுலேருந்து உரிச்சு டேமேஜ் ஆகாம உரிச்சு அதைக் கொண்டு போய் சால்ட் எல்லாம் பேக் பண்ணி அதை ஒரு சேஃபாக வச்சிருந்து அதை வந்து லெதர் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி விட்டுர்றாங்க அதுக்கப்புறம் அதில் உள்ள கறியை வந்து எடுத்து அதை வெயிட் போட்டு ஓ இவ்வளோ ஒரு கிலோ கறிக்கு ஒரு கால் கிலோ எலும்பை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கிலோ இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு வந்து வித்துர்றாங்கள் இதை தான் அதில் வந்து ஒரு ஏழாயிரூபாய்க்கி ஒரு ஆட்டை வாங்குனா கொண்டு போயி அங்கே விக்கும் பொழுது ஒரு ஒன் தௌசண்ட் மேலே அதை வச்சி ப்ராஃபிட்டு வச்சி ஒரு தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கிற மாதிரி அதை டிஸ்போஸ் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணிக்கிட்டிருக்குறாங்க